எனக்கு பார்த்திங்கன்னா சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் சமைக்கும் போது வந்து சுவையை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் வந்து உப்பு காரம் மெயினா வந்து கரெக்டா போடுவேன் கரெக்டா போடுவேன் ரசம் அப்படின்னா பூண்டு பெருங்காயம் இல்லாமல் செய்யமாட்டேன் சாம்பார் அப்படின்னா சாம்பார் பொடி அதை மாதிரி உப்பு காரம் கரெக்டா போட்டோம் அப்படின்னாவே வந்து நம்ம சமையல் வந்து நம்மளுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் ரகசியம் அப்படின்னு சொன்னிங்கன்னால் பெருங்காயம் மல்லி பூண்டு இல்லாமல் நான் ரசம் வைக்க மாட்டேன் அதே வந்து சாம்பார் தூள் மிளகாய்ப்பொடி இல்லாமல் நான் எதோ ஒரு சாம்பார் தூளெல்லாம் போடமாட்டேன் சக்தி சாம்பார் தூள் மட்டும்தான் போட்டங்கன்னாவே எனக்கு வந்து சுவையை அதிகரிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது நான் செய்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா ரகசியம் அப்படின்னு சொல்கிறக்கெல்லாம் எதுவும் இல்லை இதுதான் ரகசியம் இந்தமாதிரி போட்டு பார்த்தாவே அப்படின்னா வந்து கரெக்டா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே கொடுக்கும்